எங்கள் பசங்கள் பேர பசங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்குலாம் எப்படி கட்டணம் செலுத்துவது எனக்கு வந்து ஒரு கடினமான சமாச்சாரம் தான் இன்றைய சூழ்நிலையில மகன் வேலை இல்லை மருமகள் வேலை இல்லை நான் ஒரு பென்சனை வைச்சுக்கிட்டு ரெண்டு பசங்களை வந்து ஹோலி கிராஸ் ஸ்கூலில் படிக்க வைக்கிறன்னும் போது ஒரு டேமுக்கு வந்து ஒரு கிட்ட தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவாகுது ரெண்டு பசங்களை படிக்க வைக்கிறன்னும் போது நான் வந்து என்னுடைய செலவுகளெலாம் எனக்கு அதிகமாக எதுவுமே இல்லை ஒரு டீ குடிக்கிறதை கூட கணக்கு பார்த்து தான் டீ குடித்து இது பண்ணுவேன் அதே மாதிரி என்னுடைய வரவு செலவெலாம் தினம் எழுதி வைப்பேன் அதில் வ வர வ வீட்டு செலவு போக மீதி இருக்கிற காசெல்லாம் ஒரு சிக்கனமாக சேர்த்து சேர்த்து வச்சு தான் பசங்களை இன்றைய வரையிலேயுமே நான் ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து கிட்ட தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா ஆகுது அதெல்லாம் வந்து நான் இந்த ரொம்பவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் அவங்களாம் க படிக்க வைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுன்றது ரொம்ப கடினமான செயல் தான் இருந்தாலும் அதை வந்து என்னடா பண்ணுறது வேறு வழி இல்லை நம்மளை விட்டா ஒன்றும் பண்ண முடியாதனால் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்